ஹலோ ப்ரின்ஸ்பல் மேமா மேடம் நான் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டு ரவி பேசுகிறேன் மேடம் நான் அன்றைக்கு போன வாரம் க்ரௌண்டில் விளாடக்குள்ள ஐடி கார்டை தொலைச்சிட்டேன் மேடம் ஐடி கார்டு வாங்கணும் அது என்ன என்ன ப்ரொசீஜர் மேடம் இதுக்கு ஆ ம் ம் ஆ ஆ ஓகே மேம்

இல்லை மேடம் பேக்கில் சேஃபாக தான் மேம் வைச்சிருந்தேன் அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல லாஸ்ட் வீக் பீட்டி பிரீயட்ல விளையாடும் போது தொலஞ்சுருச்சி நான் பீட்டி சார்ட்டேயும் சொன்னேன் அவர் இருந்து இருந்ததுன்னா நான் எடுத்து வைக்கிறேன்பா அப்படின்னாரு அப்புறம் இன்றைக்கு போய்ட்டு கேட்டேன் கிடைக்கலப்பா அப்படின்ட்டாரு நீ புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம் அதுக்கு தான் உங்கக்கிட்டே கேக்கிறேன் இப்போ எனக்கு இப்போ லோனு வாங்குகிறதுக்கு வேறு ஐடி கார்ட் ப்ரூஃப் கேக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டாக வேணும் மேடம் எவ்வளோ நாளில் மேடம் ரெடி ஆகும் ஒன் வீக் ஆகுமா ம் ஆ ஆ மேடம் ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் குயிக்காக எனக்கு நாளைக்கு கேக்கிறாங்க எடுத்துட்டு வர சொல்கிறாங்க பேங்க்கில் ஆமாம் மேடம் வாங்குகிறேன் ஓகே மேம் த்ரீ டேஸ் ஆகுமா ஆனால் ஏதாவது அடெஸ்ட்டட் அடெஸ்ட்டடு மாதிரி கொடுப்பிங்களா ஐடி கார்டு மாதிரி இங்கே தான் படிக்கிறேன்ற மாதிரி ஆ சரிங்க மேடம் ஆமாம் ஆமாம் ஓகே மேடம் மேம் ஃபைன் ஏதாவது பே பண்ணணுமா

ஓகே மேடம் ஓகே மேடம் நான் வாங்கிக்கிறேன் மேடம் நான் லெட்டரு எழுதி கொடுத்துட்டு ஃபைன் கட்டிவிட்டு வாங்கிக்கிறேன் சரிங்க மேம் ஆ ம் ம் ஆ ஆ சரிங்க மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ